நீங்கள் இதுவரை செய்தில்லாத மிக சிறந்த சவால் நீச்சல் பயிற்சி அல்லது டெய் செய் செட்டு என்று கேட்டிருக்குறீங்க நாங்கள் வந்து நீச்சல் ரொம்ப கா நாளாக செஞ்சுட்ருக்குறோம் எங்களுக்கு நல்லா தெரியும் நீச்சல் எங்களுக்கு வந்து நீச்சல் மேலிருந்து டெய் அப்டேயே சுருண்டு சுருண்டு அடிப்போம் மேலிருந்து டய்யி டை அடிப்போம் தண்ணிக்குள்ளே போய் உக்காந்தா பதினஞ்சு நிமிஷம் தண்ணிக்குள்ளே மூச்சு பிடிச்சு இருக்குவோம் நாங்கள் அதே ஒரு பெரிய சவால் எங்களுக்கு மூச்சு பிடிச்சு உக்கார்றதுள்ள அதுக்கப்புறம் ரெண்டு பேர் மூணு பேருக்கு கற்று கொடுப்போம் அதுவும் ஒரு சவால் லேடிஸெல்லாம் செய்வாங்க அவங்குளுக்கு கற்று கொடுக்குறதுக்கு போவோம் பாருங்கள் அதுவும் ஒரு சவால் தான் இருக்கும் எங்களுக்கு டை அடிப்பாங்கல்லை பசங்களுக்கு அதுவும் சொல்லிக் கொடுப்போம் அது ரொம்ப நாள் கற்று கொடுப்போம் நாங்கள் ரொம்ப நேரம் காலையில் வந்தோனால் மூணு மணி முட்டும் வெய்யல் அதிலே இருக்கோம் தண்ணியில் உங்களுக்கு நீச்சல் மேலருந்து உழுந்து அடியெல்லாம் பட்டுவிடும் கிணத்துல தண்ணியில் தண்ணி அடிபட்டுச்சுனா கால ஒடம்பெல்லாம் சோப்பு சோப்பாயிடும் உடம்புல அப்போது அதுவும் ஒரு டை தப்பாக அடிச்சுட்டா அடி உழும் உடம்புக்கு இன்னும் சொன்னிங்கனா உங்களுக்கு எங்களுக்கு நாங்கள் போய் அந்த பம்பு செட்டில் உள்ள எங்களுக்கு சொந்த கிணத்துல உள்ள போயி உக்காந்து எதனா காசோ பொருளோ உழுந்துருச்சுனா போய் முழுகி எடுத்துனு வருவோம் உள்ளேருந்து அதோ ஒரு பெரிய சவாலாகருந்துச்சு கிணத்துல பம்புசெட்டில் ஃபுட் பாலோ அதோ இதோ வந்து மாட்டிக்கிச்சுனா எக்கி எடுக்கிருதுக்கு தண்ணியில் முழுகி தான் உள்ளே போய் அதை எடுத்துனு வருவோம் எவ்வளோ நேரம் ஆனாலும் நீண்ட நேரம் ஆனாலும் அது உள்ளே போய் முழுகி அத எடுத்துனு வருவோம் நாங்க அது அதனால் அது ஒரு பெரிய சவால் உள்ளே கிணத்துக்குள்ள நாங்கள் அண்ணன் தம்பிங்கள் நாங்கள் ரெண்டு மூணு பேரும் நாங்கள் நல்லா முழுகுவோம் நல்லா நீச்சலடிப்போம் தண்ணிக்குள்ளே முழுகி நல்லா எக்ஸ்சசைஸ் பாடி எக்ஸ்சசைஸ் பண்ணிண மாதிரியும் இருக்கும் மூச்சுப் பயிற்சி பண்ணிண மாதிரியும் இருக்கும் கிணத்துல